ஆ சொல்லுங்கள் யார் சரிங்க எந்த டிபார்ட்மென்ட் சரி ஓகே என்ன பர்பஸ்க்காக கால் பண்ணிருக்கீங்க சரி ம் சரிப்பா ஹரிகரன்னு இருக்கா ஹச்ஏன்னு இல்லாமல் கேஏன்னு இருக்கா சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டில் எல்லாத்துலையுமே எப்படி கொடுத்துருக்க ஹச்ஏன்னு தான் கொடுத்துருக்கா சர்டிஃபிகேட்டில் மட்டும் கேஏன்னு இருக்கா அது கேட்குறாங்களா என்ன அந்த மாதிரி கேட்டாங்களா

சரி ஓகே நீங்கள் கொடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் பான் கார்டு பேங்க் புக்கோட ஜெராக்ஸ்ஸு அப்புறம் டீசி எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க ஒரு நாள் காலேஜிக்கு அதெல்லாம் இல்லைல்ல ஜெராக்ஸ் மட்டும் போதும் ஒரிஜினல் வேணாம் எடுத்துட்டு வந்து பாருங்கள் நான் வெரிஃப்பை பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறேன் சரி ஓகே எந்த எந்த வருஷம் பாஸ் அவுட்டு எப்போ முடிச்சீங்க ஓகே உங்கள் ஹெச்ஓடி யார் எழிலா சரி ஓகே நான் பேசுகிறேன் மார்க் ஷீட் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டீங்களா டீசிலாம் வாங்கிட்டு போயிட்டீங்களா டிகிரியில் மட்டும் மாறிருக்கா சரி ஓகே ஒரு நாள் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்த்துட்டு மாற்றிறேன் ஆ ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுமே ஒன் வீக்காவது ஆகும் ஒன் வீக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் ப்ரசருக்கு வர மாதிரி இருக்கும் சரி ஓகே என்னான்னு பார்க்கறேன் நான் எழில்கிட்ட பேசறேன் பார்த்துட்டு அவங்க மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் எப்படியும் அர்ஜெண்டாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வர மாதிரி இருக்கும் அப்போதா ஒன் வீக்கில் மாற்றி கொடுக்க முடியும் சரி ஓகே வரும்போது ஜெராக்ஸ் எல்லாத்தையும் மறந்துவிடாம எடுத்துகிட்டு வாங்க வந்துவிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஹெச்ஓடியை பாருங்கள் ஓகே வேறு எதுவும் இல்லைல்ல இல்லைல்ல வேறு எதுவும் வேணாம் நீங்கள் நான் சொன்ன ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க வந்துவிட்டு நீங்கள் ஹெச்ஓடியை போயிவிட்டு பாருங்கள் எழிலை அவங்க அவங்கள்கிட்ட கொடுத்துடுங்க நான் மாற்றி தந்துடுறேன் சரி ஓகே ஆ ஆமாம்ப்பா